சாப்பிட்டியா வா போ அது இது தூங்கினீயா ஓடு ஓடு நடை வண்டி ஓட்டினியா ஆ இந்த மாதிரி வார்த்தைகள் அதே சமயத்தில் பசங்களுக்கு படிச்சியா ட்யூஷன் போனீயா யூனிஃபார்ம் போட்டியா ஷூ போட்டியா டை கட்டு ஸ்கூலுக்கு போ சாயங்காலம் பசங்கள் வந்துடுவாங்க ஸ்கூலில் இருந்து ஆஃபீஸ் போகிறதும் ஆஃபீஸ்லேருந்து வரதும் ஹலோ என்பதும் தண்ணி குடித்தேன் தூங்கப் போகிறேன் பத்தாச்சு